மகள் பள்ளிப் படிப்பு முடித்ததும் கல்லூரிக்கு எந்த பாடம் எடுக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமான ஒரு மன நிலைமையில இருந்தோம் நானும் மகளும் ரொம் ரொம்ப ஆலோசனை செய்ததுக்கப்புறம் என் நண்பர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் கேட்டு அவங்க சொன்னது வச்சு அதில் எது நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு முடிவெடுத்தோம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டோம் நம்மனால எது முடியும் எந்த கல்லூரியில் சேர்த்துனா பணம் கட்ட முடியும்னு ஒரு நாலைந்து கல்லூரிக்கு சென்று விசாரித்து அதுக்கப்புறமாக நம்ம எடுக்க வேண்டிய பாடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது விசாரிச்சு கேட்டு செயல்படுத்தினோம் அவள் படித்த கல்லூரியும் சரி பாடமும் சரி அவளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு